ஹலோ ஹலோ சொல்லுங்கள்

எங்கள் ஹோட்டல் வந்து ஸ்ரீ அருணாச்சலா நீங்கள் எத்தனை பேர் வரீங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜென்ஸுங்களோட வரீங்களா ஃபேமிலியாக வரீங்களா சரிங்க ஃபேமிலியாக வரணோன்னா பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஓடி ஆடி அங்கே வந்து கூச்சல் போடக் கூடாது அமைதியாக இருக்கணும் எங்கே ஹோட்டல் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாடி இருக்குங்க கொஞ்சம் தூரத்தில் நிறைய வந்து பஸ் ஆமாம்ங்க வந்து பக்தர்களெல்லாம் அதிகமாக வந்து தங்குவாங்க அதனால் இடஞ்சல் பண்ணக் கூடாது தொல்லை இல்லாமல் இருக்கணும் பிள்ளைங்க கூச்சல் போட்றது அப்புறம் நீங்கள் எல்லாரும் ரூம்மில் உட்காந்துக்குன்னு சத்தமாக பேசுறது அப்படிலாம் இருக்கக் கூடாதுங்க ரெண்டாவது நீங்கள் ஜென்ஸுங்களோட வந்திங்கன்னா தண்ணி அடிக்கிறதுக்கு அலோடு கிடையாது ஃபுட்டு வந்து நீங்கள் சொன்னால் மட்டும் கீழே ஹோட்டலில் இருந்து நாங்கள் ஆட்ரு பண்ணி நீங்களே தான் போய் வாய்ண்ட்டு வரணுங்க இல்லைன்னாக்கா அங்கே அந்த ஹா எடுத்துகிட்டு வந்து தர மட்டாங்கங்க அங்கே ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து மேலே லாட்ஜுக்கு வந்து அவர் வரதில்லை கீழே வந்து ஹோட்டலில் மட்டும் தான் சப்ளையர் இருக்கார் ரூமுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபுட்டு அனுப்புறதில்லைங்க நீங்கள் தான் வந்து சாப்பிடுட்டு போகணும் ம் ஓகேங்க ஆந் அந்த இருபத்தி ஒன்னாவது நம்பர்லங்க டபுள் பெட் இருக்கு எல்லா பா பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்கு நீட்டாக இருக்குங்க ரூமெல்லாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்லா பா இருந் நல்லா பண்ணனும் வந்து குப்பை பண்ணிவிட்டு போகிறது அங்கங்கே இதெல்லாம் பண்ணிவிட்டு போ கூடாதுங்க நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணனும் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் வந்து ஃபோனில் புக் பண்ணுறது பெருசில்லைங்க நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன் பேவில வந்து எங்களுக்கு எங்களுடைய ஆ பணம் பே பண்ணனும் ம் இந்த நம்பருக்கே ஃபோன் பே பண்ணனுங்கள் ஓகேங்க ஓகே தேங்க் யூ